கடந்த பத்து வருஷமாக இந்தியாவில் பார்த்தோம்னா ஒரு புதிய வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு செல்ஃபாக டிஃபென்ஸாகஅவங்களாவே வந்து வேலை வாய்ப்புகள் உருவாக்கிக்கிறதில் கொஞ்சம் இளைஞர்கள் கொஞ்சம் ஆர்வமாவே இருக்காங்க ஏன்னால் ஒரு பொதுப்பணி துறையிலையோ இல்லை ஒரு அரசாங்க வேலையிலயோ வந்து இல்லை ஒரு எம்என்சி கம்பெனி அதாவது பல நாடுகளில் இருக்க கூடிய ஒரு எம்என்சி சாஃப்ட்வேர் கம்பெனிலையோ வேலை கிடைக்கிறது இப்போ கொஞ்சம் ஒரு புதிராத புதிராகவும் ஒரு கிடைக்காத ஒரு விஷயமாகவும் தான் இருக்குது ஏன்னால் இப்போது கொரோனா வந்ததுக்கு அப்புறம் நாட்டு உலக அளவில் நாட்டோடைய பொருளாதாரம் அனைத்து நாட்டோடைய பொருளாதாரமும் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கதுனால இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குறது அப்படின்றது ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு கடினமான சூழ்நிலையாக தான் அமைஞ்சிருக்கு அதனால் இப்போ பொதுவாக இளைஞர்கள் எல்லாமே அவர்களாவே என்ன செய்றாங்க செல்ஃபாக அவர்களாவே வந்து சுயதொழில ஆரம்பிச்சுக்கிறதுக்கு நெறைய ஆர்வமாக இருக்காங்க அந்த வழியில் பார்த்தோம்னா இப்போ நெறைய நம்ம சோஷியல் மீடியாவில் எடுத்துக்கிட்டோம்னால் இப்போ ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கில் எதாவது ஒன்று க்ரியேட் பண்றது இல்லைன்னா யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு அவங்களோடைய லோக்கலில் இருக்கிற விஷயங்களை பேசுறது இல்லை ஒரு சமூக பிரச்சனையை பேசறது இல்லை வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு கமெண்ட் அடிக்கிறது இல்லை ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி பேசுறது இல்லை வந்து ஒரு ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ப்ரோக்ராம் மாதிரி பண்றது ஒரு இந்தியா நாட்டில் இருக்க ஸ்கீம் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு அரசாங்கத்தோடய ஸ்கீமை பற்றி எக்ஸ்ப்லைன் பண்றது ஒரு பொருளை எப்படி நல்லது கெட்டது அப்படி சொல்லி பாக்கறது அது எப்படி வாங்கறது ஒருத்தவங்க எப்படி சேல்ஸ் பண்ணுவாங்க எப்படி ஏமாத்தறாங்க அப்படி சொல்லி இது பண்றது அப்பறம் விளம்பரத்துலெல்லாம் எப்படி ஃபேக்கா வருது அப்படிங்கிறதெல்லாம் பேசுறது இந்த மாதிரி நிறையா யூடியூப் சேனல்ஸ் நிறையா இருக்கு இதெல்லாம் வச்சு நிறையா சம்பாதிக்கிறாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு அதுக்கான ஒரு குறிப்பிட்ட வியூவர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாரி ஒரு அமௌன்ட் கிடைக்கிது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க சில பேர் சினி ஃபீல்டுக்கு வந்து அந்தமாதிரி அவங்களே யூட்யூப்பில் நடிக்கும் போது அவங்களே நடிச்சு காமிக்கிறாங்க ஸோ அப்போ நடிகர் ஆகறதுக்கு அவங்களுக்கு நிறையா பேருக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ யூடியூப் நடித்தவுங்க நிறையா பேர் வந்து சினி ஃபீல்டில் போயிட்டாங்க அப்படியே சின்ன சின்ன நாடகம் அப்படி பார்க்குறது அதுக்கு அப்பறம் கொஞ்சம் நாள் கழிச்சு படத்துக்கு இது சினி ஃபீல்ட் பெரிய பெரிய படத்துக்கு போயிடறது அந்தமாதிரி நிலமைக்கு போயிட்டாங்க அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரியே தான் அங்க யூடியூப்பில் நிறைய டிராமா பண்ணுறது நகைச்சுவை காமெடி பண்ணுறது சில யூடியூப் சேனல் பேரெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த மைக் செட் பரிதாபங்கள் இதெல்லாம் பார்த்தோம்னா நல்லாவே காமெடியாகவே நிகழ்ச்சி நல்லா பண்ணுவாங்க இந்தமாதிரி விஷயங்கள் நிறைய அதிகமாவே இருக்குது அதுக்கு அப்புறம் இளைஞர்கள் வந்து இப்போ அரசாங்கத்தையோ இல்லை ஒரு தனியார் கம்பெனியோ நம்பி எல்லாம் யாரும் இல்லை இப்போ முன்னாடியெலாம் வந்து பார்த்தோம்னா ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் படித்தா இப்போ இந்த படிப்பு படித்தா ஒரு இன்ஜினியரிங் முடித்தா ஒரு கம்பெனிக்கு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகலாம் இல்லை ஒரு ஒரு மெக்கானிகல் கம்பெனிக்கு போகலாம் ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்பெனியில் போய் நம்ப வேலை பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு தோணும் இப்பலாம் அந்தமாதிரி இல்லை எந்த படிப்பு படித்தா வேலை கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு உறுதியாக சொல்லவே முடியாது ஏன்னால் படிக்கிறவங்களோடைய எண்ணிக்கை அதிகமாக போயிடுச்சு கல்வியோட தரம் குறஞ்சி போயிடுச்சு எம்என்சி கம்பெனியில் வேலை ஆட்களோடைய எண்ணிக்கையை ரொம்ப ரொம்ப ரொம்ப குறச்சிட்டாங்க எல்லாமே மிஷின் மேடாக ஆயிடுச்சு ஸோ மேனுவல்லாக வேலை செய்யுறதுக்கு மேன்பவர் அதிகமாக தேவைப்படல அதனால் மோஸ்ட்டாகவே எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம இப்போ மக்களுடைய பொருளாதாரத்தை அவங்களுடைய அவங்களா தான் ரெடி பண்ணிக்கணும் ஸோ அது அவங்கவுங்களோட பொருளாதாரத்தை ரெடி பண்ணிக்கிறதுக்கு அவங்களாவே என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா ஒரு அவங்களாவே சுயதொழிலாக உருவாக்கிக்கிறாங்க இந்தமாதிரி யூடியூப் சேனல் இந்தமாதிரி ஆன்லைன் ப்ராடக்ட் ஆன்லைன் சேல்ஸ் இவங்களாவே இது ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நல்லாவே இது பண்ணிக்கிறாங்க இப்போ இந்தியாவோடய பொருளாதாரம் இது மூலமாக தான் கொஞ்சம் வளர்ச்சி அடஞ்சு வந்துகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இளைஞர்கள் இது மூலமாக கொஞ்சம் முன்னேற்றம் முன்னேறுகிறார்கள் அப்படிங்கிறது குறிப்பிட்டதக்க ஒரு விஷயம் தான் அது